வணக்கம் ஆமாம் நான் வந்து பயணியாக வந்து பல சவால்களை சந்தித்து சந்தித்திருக்கேன் என்ன சொல்கிறதுன்னா நான் வந்து ஒரு முறை வந்து ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னு சொன்னாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வழி நெடுகிலும் பார்த்தீங்கன்னா ஒரு காடாகதான் இருந்தது அந்த காட்டில் நான் ஒரு வாட்டி என்ன ஆனேன்னா வண்டியை எடுத்துட்டு போய்ட்டேன் அப்போ வந்து வண்டியில் வந்து நான் சரியா வந்து பெட்ரோல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பனும் சேர்ந்து வண்டியில் ரொம்ப தொலைவில் நான் போய்ட்டேன் அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்ரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்ரு தான் கணக்கே இருக்கும் போகிறப்ப போய்ட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு திருப்பி வர்றப்போ என்னாச்சுங்கன்னா வரும்போது வண்டி வந்து திருப்பி பெட்ரோல் பெட்ரோல்லாம் இல்லாததனால பெட்ரோல் பங்க் எதுவுமே நடுவில் வழில இல்லாததனால வண்டி வந்து நின்னுடுச்சு அப்படி நின்றதுக்கப்பறம் ரொம்ப நானும் என் நண்பனும் வந்து ரொம்ப சிரமப்பட்டோம் சிரமப்பட்டு என்னடா இது இந்த காட்டு பகுதியில் ஒன்றுமே இல்லை ஒரு ஓய்வறைகள் இல்லை ஒரு சின்ன கடைகள் கூட இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணும்னா கூட எங்கே ஒரு கடைக்கூட எதுவுமே தென்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதிலேயே நாங்கள் நின்னுட்டோம் சோர்வடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் வந்தார் அந்த நண்பர் தான் சொன்னார் இங்கே இவ்வளோ தூரத்தில் வந்து பெட்ரோலு இதலாம் எதுவும் கிடையாது நாங்கள் பார்த்துட்டு நிக்கிறதை வண்டி நிக்கிறதை பார்த்துட்டு அவரே கண்டுபிடிச்சிட்டாரு என்னப்பா பெட்ரோல் இல்லையான்னு கேட்டார் ஆமான்னு சொல்லி சொன்னோம் இங்கே எதுவும் பெட்ரோல் பங்க் இருக்கான்னு கேட்டப்போ இங்கே இவ்வளோ தூரத்தில் பெட்ரோல் பங்க் இல்லை நீங்கள் இன்னும் கீழே ரொம்ப தொலைவில் போனால் தான் பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தேன் தள்ளி வண்டியை தள்ளிக்கிட்டே வந்த நான் ரொம்ப சோர்வடைஞ்சு அப்படியே தண்ணி தாகமாக எடுத்தது அந்த தண்ணி வாங்கலாம்னு சொல்லி கடை கடை தேடுறேன் கடையும் காணும் எந்த கடையும் திறந்து வைக்கலை கடையும் இல்லை சரி எங்கேயாவது உட்காந்து கொஞ்சம் இளப்பாறலாம்னு சொன்னால் அங்கே ஓய்வறைகள் எதுவுமே இல்லை அப்படியே வெறும் காடாகவே இருக்குது சரின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் தான் உதவி செஞ்சார் அந்த நண்பர் என்ன பண்ணாருன்னா நாங்கள் வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவர் வண்டியை ஓட்டிட்டே வரும்போது காலால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டே வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளவும் வந்து நாங்கள் பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து சேர்ந்துட்டு அந்த நண்பர்கள் வந்து ரொம்ப நான் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா இந்தமாதிரி இக்கட்டான ஒரு நிலையில் வந்து வந்து ஒரு முன் பின் முகம் தெரியாத ஒரு நண்பர் வந்து அந்த இடத்துல எனக்கு உதவி செஞ்சது பெரும் உதவியாக இருந்தது இதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ணும் அப்படின்னு நான் அந்த தருணத்தில் நெனைச்சிக்கிட்டேன் ஏன்னா எந்த இடம்னே தெரியாத இடத்துக்கு நம்ம போகும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக போகணும் அந்த முன்னெச்சரிக்கைங்கிறது வந்து நான் எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக தான் இருப்பேன் வண்டிலாம் எடுக்கும்போதோ எல்லாம் நான் முன்னெச்சரிக்கையாக தான் இருப்பேன் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து நான் வந்து எனக்கு அந்த கிலோமீட்ரு எவ்வளோ தூரம் போகும் எவ்வளோ தொலைவு இருக்கும் அது எதுவுமே நான் கவனிக்கலை கணிக்கவும் இல்லை கணிக்காததனால நான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த இடத்துலேந்து வர்றத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆச்சு அப்புறம் தான் நெனைச்சிக்கிட்டேன் ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணியாக வந்து நான் ரொம்ப நானும் என் நண்பனும் வந்து ரொம்ப சிரமப்பட்டோம் இதனால் எனக்கும் என் நண்பனுக்கும் வாக்குவாதம் கூட வந்துடுச்சு ஏன்டா வண்டியைக் கூட ஒழுங்கா நீ பார்த்து எடுத்துட்டு வரமாட்டியா முன்கூட்டியே எல்லாம் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அந்தமாதிரி ஒரு நான் ரொம்ப சிக்கல் சிரமப்பட்டேன்